எனக்கு ஜெயகொண்டம் போக ரொம்ப பிடிக்கும் நான் அந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன் சின்ன வயசில் சந்தோசமாக ஓடி ஆடி விளையாண்டு வ வாழ்ந்த இடம் அதுதான் எங்கள் சொந்தக்காரவங்கலாம் அங்கே தான் இருக்காங்க இன்னமும் அங்கே போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் ஒண்ணாக சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்துருக்கிறோம் அதல்லாம் அந்த நாட்கள்லாம் ரொம்ப பசுமையான நாட்கள் அப்புறம் ஏரிலாம் இருக்கு அங்கே அங்கலாம் போய் நாங்கள் குளிக்க சேர்ந்து போய் குளிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்போம் முந்திரி பழோ இருக்கும் அங்கே எங்கள் ஊரை சுற்றி முந்திரி பழம் மரமிருக்கு அங்கே போனால் முந்திரி பழம் பறித்து சாப்பிடுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே அங்கே வே விளையாடுறதுக்கு போகிறதுக்கு எல்லாம் வசதி கிராமமாக இருந்தாலும் அங்கே எல்லா வசதி இருக்கு இடோம் போக்குவரத்துக்கு எல்லாமே வசதியாக இருக்குது அதனால எனக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்